என் வேலை வந்து முதலமைச்சரின் காலை உணவுத் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அது வந்து குழு மூலியமாக எடுத்திருக்காங்க இந்த வேலை அந்த பிள்ளைங்க அந்த ஸ்கூல்ல படிக்கணும் ப படிக்கிற பேரண்ட்டாக பார்த்து போட்டிருக்காங்க அப்புறம் வந்து காலையில் அஞ்சரைக்கெலாம் போயிடுவோம் அதில் வந்து எனக்கு என்ன வேலைன்னா பாத்திரத்தலாம் நல்லா கழுவிட்டு சுத்தம் அந்த இடத்தலாம் சுத்தமாக கூட்டி கூட்டிடுவேன் அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு காய் சமைக்கிறதுக்கு காய்கறிலாம் நறுக்கி கொடுத்து ரவா சம்பா கோதுமை இதெல்லாம் தான் சமைக்க சொல்லியிருக்காங்க காலை உணவுத்திட்டத்தில் அதெல்லாம் வறுத்து கொடுத்துடுவேன் அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்குலாம் பரிமாறிவிட்டு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் அந்த தட்டு அதெல்லாம் கழுவி வச்சிருவேன் அப்புறம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த தட்டலாம் சுத்தமாக சோப்பு போட்டு நல்லா விளக்கி கழுவி வெயில்ல காய வச்சு உள்ள எடுத்து வச்சிடுவேன் நாங்கள் சமைக்கிற இடத்தையும் நல்லா தூய்மையாக வச்சிப்பேன் கூட்டிடுவேன் இதான் எனக்கு டெய்லி வேலை